நீச்சல் குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றாவது பன்னெண்டாவது அந்த ஸ்டாண்டட்டில் படிக்கும்போதெல்லாம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு நீச்சல் குளம் இருக்கும் நீச்சல் குளம்னால் ஒரு தோட்டத்தில் வெச்சுருப்பாங்க அங்கே குளிக்கப் போகும்போது அவங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தெரியாமல் குளிக்கப் போவோம் அந்த டைமில் வந்துடுவாங்களா வந்துடுவாங்களா அப்படின்னு ரொம்பப் பயந்து குளிச்சுட்டு திடீரெனு வந்தாங்கன்னால் திடீர்னு சட்டை பேண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடணும் வேகமாக ஏன்னால் வீடு ரொம்ப தூரம் இருக்குமா அவர் இந்த அந்த கிணத்து ஓனரு வந்து துரத்திட்டே வருவாங்க நம்ம ஓடணும் வேகமாக மா இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுலையும் அப்படித்தான் இப்போ மோகனூர் ஆறு ஏன்னால் நாமக்கலில் இருக்கிறதால மோகனூர் ஆறு காவேரி ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போலீஸ் ஒரு ஒரு டைம் அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து இது இருக்குது அதனால் நீங்கள் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம நாமக்கல்லிருந்து அவ்வளோ தூரம் போய் அங்கே குளிக்கலாம்னு போவோம் அங்கே போய்விட்டு இது மாதிரி இஸ்யூஸ் நடந்தால் நம்ம இதனால் குளிக்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இஸ்யூஸ்செல்லாம் நடந்திருக்கு தடைகள் ஆ ச அப்புறம் வந்து அப்புறமேட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்டே கெஞ்சி அப்புறமேட்டு இல்லைங்க சார் விடுங்கள் சார் லாங்கில் இருந்து வந்திருக்கோம் ஒரு டைமாச்சும் குளிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட ரிக்வர் ரிக்வஸ்ட் வச்சு அப்புறமேட்டு தான் குளித்தோம் நாங்கள்